வேலை நேரத்தை விட்டு எனக்கு பொழுதுபோக்குனு பார்த்துட்டா எனக்கு பாட்டு கேக்கிறது இந்த பெரும்பாலும் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இந்த தூங்குகிற மாதிரி இது அந்த பாட்டு கேட்டுகிட்டே சிந்தனை செய்யுறது தூக்கத்தை விட்டுவிட்டு அந்த அந்த பாட்டுகளோட வரிகளையும் இந்த ப்ரோனோசியேஷன் எப்படி வரும் லிவ்விங்ஸ் எல்லாம் இந்தமாதிரி மியூசிக்கள் எப்படி எடுத்துகிறான் அந்தமாதிரி யோசிச்சுட்டு அந்த பாட்டு கேட்டுகிட்டு ஃபீல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றபடி பார்த்திங்கனா இவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு பசங்கள் கூட சேர்ந்துட்டு ஊர் சுத்துவது இல்லைனா இந்த ட்ராவல் மாதிரி பைக்கில் போய் ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான அந்த இயற்கையை நல்லா பார்த்து அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அதுக்காக அந்த ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மொத்தமாகவே இந்த ட்ராவல்ஸ் டைமிங் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு பார்த்திங்கனா இந்த போனோம் புது புது இடத்துல புது புது மாதிரி இது இடங்கள பார்க்கலாம் அவங்க இருக்கிற அந்த மக்களோட புதுமையோட வாழ்க்கையில் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் மற்றபடி பார்த்திங்கனா அங்கே இருக்க கூடிய சாப்பாடு இது எல்லாம் நம்ம இந்த சாப்பாடுலாம் எப்படி இருக்கும் அந்தமாதிரி இதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாப்பிட்டும் இந்த இந்த டேஸ்ட்டும் எனக்கு ஒரு இந்தமாதிரி இதுலேயும் பிடிக்கும் மற்ற எதுவும் இல்லாமல் அது கூட எனக்கு இந்த விளையாட்டு போன்ற இதில் அதலாம் பார்த்திங்கனா செல்லில் கேம் விளையாடுறது அந்தமாதிரி இது பிடிக்கும் அது இல்லாமல் அந்த கபடிகள் இந்த விளையாட்டுகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னதுனா சின்ன வயசில் இருந்து இந்த சின்ன கேம் விளையாடுற டைமில் எங்கள் வீட்டில் பெருசாக வெளியே விடமாட்டாங்க அந்தமாதிரி காலங்களில் பார்த்திங்கனா எனக்கு அந்த ஸ்கூல் டைம் வந்து வந்தோடனே எங்களுக்கு தெரியாமயே மற்றபடி விளையாட போவேன் அந்த இதில் போக போக எனக்கு இந்த கேமிங் இதில் பாத்தோம்னா அதிகமாக பிடிச்சதுல பார்த்திங்கனா கபடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கபடி கேமில் பார்த்திங்கனா ரைடர்ஸ் போய்ட்டு நம்ம முடிஞ்சால் நம்ம டேலண்ட்டை காட்டி அவங்களுக்கு டஃபு கொடுத்து நம்ம விளையாடுறது வந்து பார்த்திங்கனா அந்தமாதிரி சவால்கள் போன்ற விளையாட்டுகள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது போன்ற காரணங்கள் தான் எனக்கு இந்த விளையாட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராவல் டைம்ஸ் பசங்கள் கூட சேர்ந்துட்டு வெளியே சுத்தவது அப்போது ஏதோ பார்ட்டி இது டேன்ஸ் ஆடுறது பொழுதுபோக்குக்கு இந்தமாதிரி டைம் பண்ணுறது ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரீ டைமு கிடைக்க மைண்ட் இதை டிப்ரெஷனில் இருந்தால் மைண்டை மாத்துறதுக்காக என்ன நான் செய்யக்கூடிய என்னுடைய ஹாபி இல்லை பொழுதுபோக்கு இந்தமாதிரி எது வேணா வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த எனக்கு சின்ன பசங்க கூட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்ய கூடிய ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான அந்த வேலைகளும் ஏதோ குறும்புத்தனமாக ஏதாவது ஒரு சேட்டை செஞ்சுட்டு போவாங்க அந்தமாதிரி சேட்டை எல்லாம் பார்த்திங்கனா கேக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அவங்க செய்யுறது நம்ம அந்தமாதிரி இதில் பார்த்திங்கனா அந்த நம்மையும் அந்த குழந்தையோட அவங்களுக்காவே இறங்கிப்போய் அந்த கொழந்தை லெவல்லேயே நம்மளும் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால அந்த குழந்தைங்க கூட விளையாடும் போது நம்மள நம்மள அறியாமயே ஒரு சின்ன குழந்தையாவே ஆயிடுவோம் அந்தமாதிரிலாம் இந்த குழந்தைங்க கூட விளையாடுறதுலாம் ரொம்ப மோஸ்ட்லி நல்லது நம்மளுக்கு பிடிக்கும் எனக்கு இது மோஸ்ட்லி அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க கூட விளையாடுறது நம்ம முன்னே பின்னே தெரிஞ்சது பார்த்திங்கனா அவங்க தெரிஞ்சவங்க பெரியவங்கனு பார்த்திங்கனா இவங்க நம்மளுக்குக் கிட்டே பிடிச்சி புடியாம தெரிஞ்சு தெரியாமல் செய்யுறாங்க சரி உள்ளே ஒன்று வெச்சிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க அப்டின்னுலாம் நினைப்போம் ஆனால் குழந்தைகள பொறுத்த அளவுக்கு அந்தமாதிரி இதெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இது இதுனா தேவை இல்லையா அப்பா இன்னும் முடியலை அப்டின்னுலாம் வேண்டாம்தான் சொல்வாங்க உள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு வேணும் வேணாம் அப்படினு நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன் அப்டின்னுலாம் பேசமாட்டாங்க எப்பவும் குழந்தைங்க குழந்தைங்களாவே இருப்பாங்க அதனால மட்டும்தான் எனக்கு அந்தமாதிரி குழந்தைங்க கூட விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எனக்கு எந்தமாதிரி இதிலும் இந்த சைல்ட்ஃவூட்டு இதுக்கு ஃபீலில் பண்ணணும் அந்த மாதிரி இதுக்காகவேன்ட்டு தான் நான் அந்த இது குழந்தைங்க கூட விளையாடுறது எப்பயுமே மற்றபடி இந்த பாட்டு கேக்கிறத தவிர எனக்கு வேற இந்தமாதிரி விளையாட்டுகள் கபடிகள் போன்றது மற்றது தவிர வேற எதுவும் எனக்கு ட்ராவல் தவிர வேற எதுவும் எனக்கு பிடிக்காது மற்ற நேரத்துங்கள்ல நான் வேலையை எது எது ஸ்பென்ட் பண்ணுவேனே தவிர வேற எதுக்கும் சும்மா பொழுதுபோக்கு டைமுக்கு ஸ்பென்ட் பண்ணுறதா எனக்கு நான் அதில் வேலை நேரத்தில் கேரியர் மட்டும் எனக்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பேன் மற்றபடி நான் டைமில் மட்டும்தான் இந்தமாதிரி விளையாட்டுத்தனமாக இருப்பேனே தவிர என் வேலை டைமில் நான் வேலையில் மட்டும்தான் கண்டிப்பாக நான் கவனமாக இருப்பேன்